ஹலோ ஹலோ ஆமாம் ஆ சொல்லுங்கள் ஓகே செகெண்ட் ஃப்ளோருங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா ஆ ஓகே சொல்லுங்கள்

ஓகே மேடம் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் தர்மபுரியிலேவா ஓகே தர்மபுரியில தான் உங்கள் வீடு இருக்கா ஓகே ஓகே மேடம் ஆ சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டணும் அதான் எஸ்டிமேட் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஓகே ஆயிரத்து ஐந்நூறு சதுர அடி இருக்குங்களா

ஓகே ஆ எப்படி இல்லை ஆலோ பிளாக்கு வச்சு இது பண்ணுறீங்களா இல்லை செங்கல் அந்தமாதிரி வச்சு கட்டுறீங்களா இல்லை உங்கள் உங்களோடைய சாய்ஸ் பொருத்து தான் ஆலோ பிளாக் ஓகே ஆலோ பிளாக் வச்சு பிளஸ்ஸு இப்போலாம் வந்து மணல்லாம் வச்சு இது பண்ணுறது கிடையாது வந்து எம்சேண்டு தான் ஆ அது வச்சு அரௌண்டு டோட்டலாகவே வந்து நாங்களே இது பண்ணிடுறோம் அதுக்காக தான் வர எல்லாமே அதாவது மணல் எம்சேண்டு ப்ளஸ்ஸு ஆலோ பிளாக்கு எல்லாமே வந்து நாங்களே வந்து ஆள் பேசி ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி லேக்ஸ் பக்கம் வரும் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு நல்ல கிராண்டாக கட்டுறதுன்னா டொண்ட்டி லேக்ஸ் ஆவு சம்திங் அதாவது கட்டிடலாம் ஒன்றும் இஸ்யூஸ் இல்லை

ஆ ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம் எஸ்டிமேட் ஒரு டொண்ட்டி லேக்ஸ் சம்திங் சரிங்களா இல்லை அதெல்லாம் நாங்களே பார்த்துப்போம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இல்லை ஓகே